ஈரோடு மாவட்டத்துல்ல இருக்கற உள்ளூர் போக்குவரத்து வந்து என்னென்ன வந்துவிட்டு பாத்திங்கனா வந்து சாலை போக்குவரத்து இருக்கு ரயில் வழி போக்குவரத்து இருக்கு சாலை போக்குவரத்தில் வந்துவிட்டு பாத்திங்கனா இரண்டு சக்கர வாகன்டு போகறதுக்கு நான்கு சக்கர வாகனங்கள் போகறதுக்கு பேருந்துகள் போகறதுக்கு அதற்கப்பறோம் வந்துவிட்டு பாத்திங்கனா கனரக வாகனங்கள் எல்லா போகறதுக்கு வந்து போக்குவரத்து இருக்கு அப்புறோம் பார்த்தினா ரயில் வழி போக்குவரத்தும் கூட ஈரோட்லேந்து இருக்கு இந்த போக்குவரத்தெல்லாம் பயன்படுத்துறதுனால வந்துவிட்டு பாத்திங்கனா மக்கள்லெல்லாம் வந்துவிட்டு ஒரு இடத்துலந்து இன்னொரு இடத்துக்கு போகறது வந்து சீக்கிரமா போயிடுறாங்க இதனால வந்துவிட்டு பாத்திங்கனா அவங்களோட டைம் வந்து ரொம்ப அதிகமாகவே சேவ் ஆகுது